என் தாத்தாவிடம் நான் கற்றுக்கொண்ட தலைவரின் புகழ் டாக்டர் பிஆர் அம்பேத்கார் ஏன் அவரைப்பற்றி கற்றுக்கொண்டேன் என்றால் அவர்கள் பள்ளிக் குழந்தைகளுக்காக போராடியுள்ளார் அது மட்டுமின்றி அனைத்து சமூகமும் சமம் என்று சட்டம் எழுப்பினார் சாதி மதம் இனம் மொழி வேறுபாடின்றி அனைத்து மக்களிடம் சாதி மதம் பார்க்காமல் பழக சொல்லிருக்கிறார் பெண்களுக்கு சம உரிமை சட்டம் என சட்டம் வகு சட்டம் வகுத்துனார் அது மற்றுமல்லாமல் அவரைப் போல் பல இளைஞர்கள் இன்றைய வாழ்க்கையில் அவரைப் போல் வாழ வேண்டும் என்று குறிக்கோள் வைத்துள்ளனர்